ஹலோ ஹலோ நான் இப்போது ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த பொருள் வந்து நல்லாவே இல்லை கெட்டு போயிட்டுருக்கு பழைய பழைய இதுவ வந்து நீங்கள் கொடுத்தமச்சிருக்கீங்க நாங்கள் காசு கொடுத்துதான ஆர்டர் பண்ணுறோம் இதை மாரி பண்ணுனாக்கா நாங்கள் எப்படி அடுத்த டைம் உங்க கடையில் நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம் உங்களோடய பேரும் கெட்டு போகும் இல்லை இது மேலிட்டு இதை மாரிலாம் பண்ணாதீங்க நான் வந்து கம்ப்ளைனா உங்களுக்கு ரெக்வொஸ்ட்டாக சொல்கிறேன் இதுக்கு மேல இதைமேரிலாம் வந்துடுச்சின்னா நான் வெளியில் போய் கம்ப்ளைன் பண்ணிடுவேன் உங்கள் கடையை பத்தி நீங்கள் இதை மாரி ஜா அப்புறம் மக்களோடய இதையும் பாருங்க நீங்க தெரியாமல் அதை நாங்கள் சாப்பிட்ருந்தா ஃபுட் பாய்ஷன் ஆகிடும் எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் இதமாரிலாம் பண்ணாதீங்க நாங்களும் காசு கொடுத்து தான வாங்கிறோம் உங்கள் பொருளுக்கு வந்து பழசா ஆகிட்டுன்னா அதை புதுசாக நீங்கள் கொடுத்தா தான் உங்களோட கடையோட இதுவும் தரமும் உங்களுக்கு வந்து நி நிலச்சிருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா